ஹலோ ஏர்டெல் கஸ்டமர் கேருங்களா எனக்கு என்ன ஹெல்ப் வேணுன்னால் ரீசன்டாக ஆன்லைனில் அமேசானில் பில் பே பண்ணியிருந்தேன் இன்னும் கட்டலைன்னு காமிக்கிறது அதனால் எனக்கு கால் பண்ண முடியல நீங்கள் அதை கொஞ்சம் பார்த்து செக் பண்ணி சொல்லுங்கள் என்னுடைய பரிவர்த்தனை ஐடி நம்பருங்களா டூ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நயன் த்ரீ கொஞ்சம் பார்த்து செக் பண்ணி சொல்லுங்கள் இதனால வந்து எனக்கு கால் பண்ண முடியல எவ்வளோ கட்டினேன்னு கேட்குறிங்களா ஐந்நூறுரூவா கட்டினேன் ஆ சரிங்க கொஞ்சம் பார்த்து செக் பண்ணி சொல்லுங்கள் இதனால் வந்து என்னுடைய ஃபோன் நம்பர் நாலு நம்பருங்களா சிக்ஸ் ஃபைவ் த்ரீ ஃபோர் சரிங்க கொஞ்சம் சீக்கிரம் பார்த்து செக் பண்ணி சொல்லுங்கள் இருபத்து நாலு மணி நேரத்தில் செக் பண்ணுவீங்களா சரி சரி சீக்கிரம் கொஞ்சம் எனக்கு பார்த்து முடித்து விடுங்க ஓகேங்க தேங்க்ஸ்ங்க